ஆ ஹலோ கேட்குதா ஆ சொ ஆ சொல்லுங்கம்மா ஆ சொல்லுங்கம்மா ஆ ஓகேங்கம்மா சொல்லுங்கம்மா சரிங்கம்மா என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா நீங்கள் அந்த இடத்த எதுக்கும்மா உ உபயோகப்படுத்துகிறீங்க தோட்டத்துக்கா இல்லை எதுவும் வீடு கட்டவா சரிங்கம்மா சரிங்கம்மா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் சக்தி நகர் கிட்டே ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டு வந்து கம்மியாக வருது ஒரு சதுர அடி எழுநூத்தம்பது ரூபா வருது மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி லட்சம் ரூபா வருது அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா சரிங்கம்மா சரிங்கம்மா இப்போ நீங்கள் வந்து எதுக்கு ஆ ஓகே சரிங்கம்மா வேறு என்ன வசதியெல்லாம் தேவைப்படுது

சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா இப்போ நீங்கள் வந்து வீடு கட்ட தானே உங்களுக்கு அந்த இடத்த தேவைப்படுதுன்னு சொல்கிறீங்க சரிங்கம்மா சரிங்கம்மா நீங்கள் இஷ்டப்பட்ட மாதிரியே வந்து பண்ணிக் கொடுத்தட்லாம் அது என்ன மாடி வீடா சரிங்கம்மா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இருபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டு இருபத்தி நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு ஒரு நாற்பத்தி அஞ்சாயிரம் ஐம்பதாயரத்துல வர்ற மாதிரி முடிச்சுக்கலாமா ஒரு நாற்பது நாற்பது லட்சம் ரூபாவா இருந்தால் கரெக்டாக இருக்குமா உங்களுக்கு சரிங்கம்மா சரிங்கம்மா நான் பேசி பார்க்குறேன் என்னென்னு நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க

சரிங்கம்மா சரிங்கம்மா அப்போ நீங்கள் வந்து நாங்கள் என்னென்னு பேசிவிட்டு உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லுங்கள் வேறு எதுவும் வீடு சம்பந்தமா வேறு எதுவும் கேள்வி இருந்தால் கேளுங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா எப்படி நல்ல தண்ணி எதிர்பார்க்குறீங்களா இல்லை போர் தண்ணி எதிர்பார்க்குறீங்களா சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா இப்போ வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுன்னால் எப்படி எதிர்பார்க்குறீங்க சரிங்கம்மா வேறு என்ன வேறு எதுவும் எங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்கிறீங்களா எங்கள்கிட்ட இப்போ சலுகைலாம் போய்கிட்டு இருக்குது வேறு எதுவும் யாருக்கும் எதுவும் வேறு யாருக்கும் ரியல் எஸ்டேட்டு சம்பந்தமா எதுவும் இடம் வேணுன்னாலும் சொல்லுங்கள் எங்களை அணுக சொல்லுங்கள் ஆ ஓகேங்கம்மா சரிங்கம்மா எங்கள் எங்கள் நம்பரை குறிச்சுக்கங்க தொண்ணூறு எண்பது இருவத்தேழு இருபத்தெட்டு எண்பது இருபத்தி நாலும்மா ஆ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க மேலும் விபரம் தெரியணுன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர்புக் கொள்ளுங்கள் ஆ நன்றிம்மா